ம் சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாங்க ஆ ஆமாங்க மேடம் இப்போ சம்மருக்காக நாங்கள் வந்து ஆஃபர் போட்டுருக்கோம் போக்கோ லாவா சாம்சங் இந்தமாதிரிலாம் வச்சுருக்கோம்மா கடை வந்து எப்பொழுதும் காலையில் ஒன்பது மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரையிலும் திறந்துருக்கும் மேடம் ஆ திறந்துருப்போம் மேடம் ஒரு டென் தௌசண்ட்க்குள்ளார போகோ இருக்குது அப்புறம் லாவா சாம்சங் ஆ ஃப்யூச்சர் லாங் ஃப்யூச்சர்ம்மா ஆ போட்டோ நல்லா க்ளாரிட்டியாக இருக்கும் மேடம் போக்கோன்றது போக்கோன்றது நல்ல கம்பெனியா இருக்கும் இது திருச்சி டிஸ்ட்டிக்கு டால்மியாபுரம் ஆ தேர்ட்டி பர்சன்ட் கொடுப்பாங்க மேடம் ஆ வாங்க மேடம் தேங்க் யூ மேடம்